தமிழ்மொழி தமிழ்ன்னு சொன்னாலே முதல்ல நியாபகம் வரது ஒன்று தொன்மையான மொழி இன்னொன்று வந்து தமிழனின் வீரம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா எண்ணற்ற இலக்கியங்கள் காவியங்கள் அப்புறம் எண்ணற்ற ரசிகர்கள் எண்ணற்ற கவிஞர்கள் எண்ணற்ற கலைஞர்கள் எல்லாமே தமிழ்மொழிக்கு உரியதாகவும் தமிழ்மொழி வந்து எல்லா மொழிகளுக்கும் மூத்தகுடி தமிழ்மொழி தமிழ்குடி என்று வள்ளுவன் வள்ளுவனும் பாரதியாரும் அன்றே சொல்லி இருக்கின்றார்கள் எல்லா இப்போ திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் எழுதிக்கிற எல்லா எல்லா மொழி எல்லா ஊர்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா மொழிகளுக்கும் மற்றும் எல்லா எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் வகையில் திருவள்ளுவர் தமிழில் அழகாக திருக்குறளை எழுதியுள்ளார் அப்புறம் பாரதியாரும் பாரதியாரின் கவிதைகள் அருமையாகவும் இருக்கும் அப்பபறம் கண்ணதாசன் கவிதைகள் நிறையாக நல்லாவே இருக்கும் அருமையாக இருக்கும் அபபபுறம் அப்புறம் நிறையா நிறைய மொழிகளுக்கு முதலில் தோன்றியதாக இருப்பதால் முதலில் முதலில் தோன்றியதாக இருக்கும் அதிலேருந்து பிரிஞ்சது தான் இந்த பிற பிற மொழிகளும் பிற பிற மொழிகளும் பிற இது பிற மொழிகளும் பிற காவியங்களும் அதிலேருந்து பிரிந்து அதிலேருந்து பிரிந்தது என்று பிரிந்ததாகும் அப்புறம் இ இதற்கு முன்னாடி இந்தியா இந்தியாவை சுற்றி இருந்த இந்தியாவை இந்தியாவை சுற்றி முற்பொழுதும் முன்பு குமரிக்கண்டம் ஒன்று இருந்ததாகவும் குமரிக்கண்டத்தில் அதிக த அதிக அதிகமாக தமிழ் தமிழ் மட்டுமே தமிழ் பேசும் தமிழ் மட்டுமே பேசும் பேசுபவர்களாகவும் வேறு மொழி இல்லாதவர்களாகவும் இருக்கி இருந்தார்கள் இப்பொழுது அந்த குமரிக்கண்டம் என்பது தண்ணிர் மூழ்கி மூழ்கி விட்டதால் அது நிறைய நிறைய தமிழுக்கா தமிழின் காவியங்களும் தமிழின் இலக்கியங்களும் தமிழ் தமிழில் இருக்கும் எ கலைஞர்களும் கலைஞர் த கலைஞர் எழுதிய காவியங்களும் நிறையா அழிந்து விட்டன அதையும் அதனை அதிகமாக தமிழ் அழிந்து விட்டன அது அழிந்து அழிந்து விட்டாலும் இப்பொழுதும் தமிழ் என்பதே பெரிதும் அனைவராலும் நேசிக்கும் வகையிலும் யாரை எல்லோரும் ஈர்க்கும் வகையிலும் அதிகமாக பேசும் வகையிலும் உள்ளது அது நான் இப்போ நம்ம இந்த மொழி எந்த நாட்டுக்கு சென்றாலும் அதில் தம் தமிழ் மொழிக்கு முக்கிய பெரிதும் மரியாதை உண்டு பெ பெரிதும் மரியாதை வந்து எல்லோரும் பண்ண மாதிரியும் மரியாதை உண்டு இப்போ போடா பெங்காலி மாதிரியான பிராந்தி மொழிகள் வந்து தமிழ்லேருந்து பிரிந்து சென்ற பிரிந்து சென்றது ஒரு மொழியாகும் தமிழ் தோன்றுனத்துக்கப்பறந்தான் எல்லா மொழியும் தோன்றினது இதேமாரி தமிழ் தோன்றுனதுக்கப்பறம் அது அதோடய அதில் அதுலேருந்து ஒரு சில பல வார்த்தைகளை பிரிஞ்சு தான் இப்போ நான் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்லாங்கெலாம் இருக்குது கோ கோயமுத்தூரில் ஒரு ஸ்லாங்கில் இருக்குது திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங்கில் இருக்குது அப்புறம் சென்னையில் ஒரு ஸ்லாங்கில் இருக்குது சென்னை குப்பத்தில் சென்னை குப்பத்தில் இருக்கவங்களாம் ஒரு ஒரு ஸ்லாங் பேசுவாங்க அதேமாதிரி மாறி மாறி போனது தான் அப்படி அப்டி பல அப்டி மாறி மாறி அப்டி போயிட்டு இப்போ கேரளாலாம் எடுத்தீங்கன்னா அது அதுவும் கேரளா ஹிந்தி இதெல்லாம் நம்மளுக்கு அப்டி தமிழ்லேருந்து போனது மாதிரி இருக்கும் சில சில வார்த்தைலாம் தமிழிலே இருக்கிற மாதிரி இருக்கும் தமிழிலே இருக்கிறோம் தமிழிலே இருக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் நம்ம தமிழ் நம்ம வந்து ச சரியான தமிழ் நம்ம சரியாக பேசல நம்ம பேசுறது வந்து இங்லீஷோடய கலந்து தான் பேசுதோம் காலையிலே நம்ம எழுந்தோன்ன பல் துலக்குனியான்னு எவனும் கேட்க மாட்டான் எல்லோரும் ப்ரஷ் பண்ணுணியா அப்படின் தான் கேட்பாங்க இப்போ ப்ரஷ் பண்ணுணியா அப்படிங்கம் போது நான் உட்னே இங்லீஷையும் தமிழையும் கலந்து தான் பேசிட்டுருக்கோம் நம்ம தமிழை நம்ம தூய தமிழாக நம்ம பேசினதே இல்லை நம்ம நம்ம தமிழர்களே தூய தமிழில் எவனும் பேசுனதில்லை